இந்தியாவின் அதிகாரபூர்வ மொழி வந்து பதினெட்டு இருக்குது மொத்தம் அதில் வந்து பயின்று மொழியாக வந்து இங்கே ஆங்கிலம் இருக்குது அதுல்லாமல் அப்புறோம் இது ஆங்கிலம் இருக்குது பழமையான மொழி வந்து தமிழ் அப்புறோம் இது ஹிந்தி இந்த மாதிரி மொழிகளெலாம் இருக்குது இப்போ இப் தமிழ்நாட்டில் முக்கியமான மொழி எதுனா இங்கே வந்து தமிழ் தான் இப்போ இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டால் பயின்று மொழியாக ஆங்கிலம் இருக்குது அப்புறோம் ஹிந்தி இருக்குது இது தான் இப்போ இந்தியா முழுவதும் இதாயிருக்கு இப்போ பயின்று வரும் மொழி எல்லாமே ஆங்கிலம் தான் இப்போ தமிழை வந்து கற்கணும்னா தமிழை வந்து காப்பாற்றணுனா அதை இப்போ எல்லோருமே தமிழை தான் மேம்படுத்தியாகணும் இப்போ பயின்று மொழிகயா வந்ததே இப்போ உலக அளவில் அது ஒரு பயின்று மொழியாக பெரிய மொழியாக ஆங்கிலம் மாறிட்டு வரனால் எல்லாமே தமிழ்மொழியாக மாற்றணுன்றனால எல்லாமே தமிழாக இப்போ இந்தியாக்குள்ளே இருக்கிறவிங்க முக்கால்வாசி பேர் தமிழாக பழமினமா பழமையான மொழி தமிழ்மொழியாக அதை காப்பாற்றணும்